ஆ மேடம் இப்போ வந்துட்டு புதுசாக வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணனும் மேடம் நான் அதுக்கு வந்து என்ன என்ன டிடெயில்ஸ்சு பார்ட்டிக்குலர்ஸ்சு என்னன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம்ங்க மேடம் ஆமாம்ங்க மேடம் ஆ இருக்குங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க சரிங்க மேடம்

சரிங்க மேடம் சரிங்க மேடம்

சரிங்க மேடம் சரிங்க மேடம் இல்லை இல்லை இல்லை மேடம் இல்லை இல்லை நான் வந்து இப்போ டீடெயில்ஸ் கேட்டுவிட்டு போலாம்ண்டு தான் வந்தேன் சரிங்க மேடம் நான் லஞ்சுக்கு லஞ்சுக்கு அப்புறம் லஞ்சு அவருக்கு அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் மேடம் ஆ சரிங்க இல்லை இல்லை அம்மா வச்சுருக்குறாங்க

இல்லை இல்லை நான் அவங்களை அழைச்சுட்டு வரேன் அழைச்சுட்டு வரேன் ஆ சரிங்க ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ